நான் வந்து விவசாயம் மதிக்கிறேன் விவசாயம்னால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குது ஒரு மதிப்பு உண்டு எங்களுக்கு இப்போ அதே வந்து சோறு போடுறதே எங்களுக்கு வந்து அது தான் இப்போது நெல்லே வந்து வயல்ல வைக்கிறோம் வயல்ல வச்சோமுன்னா அது வந்து தொண்ணூறு நாள் ஆகுது தொண்ணூறு நாள் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம் அந்த தொண்ணூறு நாள் கழித்து எங்களுக்கு வந்து பலனும் கொடுத்து மோசத்தையும் கட் பண்ணும் அது எப்படி விளையுதோ அந்த விளச்சலதான் நாங்க எடுக்க முடியும் ஆறு படி வந்தாலும் வரலாம் பத்து படி வந்தாலும் வரலாம் எங்களுக்கு நட்டங்களுமாகவும் லாபங்களும் வரும் ஆனால் விவசாயத்தை நாங்கள் வந்து மதிக்கிறோம் அந்த விவசாயந்தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குது அந்த விவசாயம் இல்லைன்னா எங்களுக்கு வந்து அன்னங்கள் இல்லை அந்த அன்னத்தை நாங்கள் வந்து என்றைக்கும் மறக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து விவசாயி நாங்கள் எதையுமே வந்து நாங்கள் அன்னத்தை மறப்போம் மறக்க மாட்டோம் அது உண்மை